ஆன்லைனில் புக் பண்ணி ஒரு மூணு சீலை புக் பண்ணியிருந்தேங்க அதில் ரெண்டு சீலை ஒரு அளவுக்கு நல்லாருந்துது ஒரு சீல கொஞ்சம் நல்லா துணியே நல்லா இதாகவே இல்லங்க நான் நினைச்ச மாதிரியே இல்லை அதில் சொன்னது ஒரு வில இப்போ வாங்குறது ஒரு விலைய வாங்கிட்டு போய்ட்டாங்க ஆயரத்து ஐநூறுவாயின்னு சொன்னாங்க இப்போ எக்ஸ்ட்டா கேட்கறாங்க வந்தவய்ங்க அப்புறம் மடிச்சு வச்சது அப்படி தான் கச்ச கச்சன்னு மடிச்சு வச்சுருக்கிறாங்க இப்போ நல்லா மடிச்சு வக்கில பேக்கிங்கே சரி இல்லங்க ஆனால் அந்த டிசைனே பிடிக்கல நான் முதல்ல பக்கத்தில் எல்லாம் சொன்னாங்க இது மாதிரியெல்லாம் ஒரு விசம் நல்லா வரும் ஒரு விசம் மோசமாக வருன்னு சொன்னாங்க இல்லை இல்லை அவங்க எப்பவுமே நல்லாத்தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு வாங்கி அது மோசமாக போச்சுங்க